நான் கடவுள் வழிபாட்டின் போது வீட்டை சுத்தம்செய்து பூஜை சாமான்களை சுத்தம் செய்து சாமி படத்தை சுத்தம் செய்து பூவு வைத்து விளக்கு ஏற்றி சாமிக்கு ஊதுவத்தி சாம்ராணி ஏற்றி கடவுளை வழிபடுவோம் கோயிலுக்கு செல்லும்போது விரதம் இருந்து பிரசாதம் செய்து அங்கு வரும் பக்தர்களுக்கு கொடுப்போம் கோயிகளில் அர்ச்சனை தீவார்த்தனை விளக்கு போடுவது அபிஷேகம் எல்லாம் வழிபடுவோம் எனக்கு கடவுள் பக்தி எனக்கு ரொம்ப அதிகம் எல்லாக்கடவுளையும் நான் வாங்குவேன் எல்லாக்கடவுள்களுக்கும் நான் விரதம் இருப்பேன் எல்லாம் வழிபடுவோம் எனக்கு கடவுளின் வழிபாட்டின்போது மனநிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் மனக்கவலைகள் எல்லாம் தீர்ந்துப்போகும் கடவுளை நினைக்கும்போது ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகம் உண்டு வருட வருடம் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் அங்கு பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன்களை முடிப்போம் வருட வருடம் நாங்கள் தனியாகவும் செல்லு குடும்பத்தோடவும் செல்லுவோம் இல்லை எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே எல்லாம் ஒன்னாக குடும்பத்தில் எல்லாருமே போவோம் இல்லை வருட வருடம் நாங்கள் என் கணவர் குழந்தைகள் எல்லாம் போவோம் ஒரு ஒரு எல் எந்த ஒரு கடவுளுக்கும் நான் எ எல்லா கடவுள்களுக்கும் நான் விரதம் இருந்துருக்கிறேன் அப்புறம் கடவுள் பக்தி எனக்கு அதிகமாக உள்ளது கடவுளை வணங்குவேன் அங்கே குலதெய்வக்கோயிலுக்கு போகறப்போ பூஜாரிக்கிட்ட முதலை நாங்கள் இங்கேருந்து ஊருக்கு போகறோன்னா முன்னாடியே பொங்கல் வைக்கிறது நாங்கள் ஏற்பாடு பண்ணி அதற்கப்பறம் சாமிக்கு அபிஷேகம் முடிச்சு பொங்கல் வச்சிவிட்டு அங்கே தங்கிகிட்டு அங்கையே எங்கேன்னா கோயில்லருந்து எங்கேன்னா தங்கிகிட்டு அடுத்த நாள் நாங்கள் குடும்பத்தோட ஊருக்கு கிளம்பி நாங்கள் வருவோம் வருட வருடம் குலதெய்வக்கோயிலுக்கு போகாம நாங்கள் இருந்ததே கிடையாது எல்லா குலதெய்வக்கோயிலுக்கும் நாங்கள் போவோம்